பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு